நான் வந்து வானொலியில் செய்திகளைக் கேக்கிறதுக்காக ரொம்ப விருப்பப்படுவேங்க நான் அதாவது அந்த வானொலியில் நேயர் விருப்பம் அப்படிங்கிறது வரும் இண்ட்ரெஸ்ட்டாக உக்காந்து கேட்போம் குடும்பமாக உக்காந்து கேட்டுகிட்டுருப்போம் அப்போல்லாம் டிவி அதெல்லாம் கிடையாதுங்க கரண்ட்டு கூட கிடையாதுங்க நாங்கள் வாழ்ந்த ஊரில் அந்த ரேடியோவுக்கு செல்லை வாங்கிப் போட்டுவிட்டு அதில் சவுண்டு வை சவுண்டு வைன்னு எல்லோரும் கேட்போம் நேயர் விருப்பம் எப்போ வரும் நீங்கள் கேட்டவை எப்போ வரும் அப்படின்னு நாங்கள் ஆவலோட கேட்டுகிட்டுருப்போம் இப்போலாம் அது எங்கேங்க இருக்கு வானொலி அப்படிங்கிற ஒன்றே இல்லை இப்போல்லாம் ஆளாளுக்கு ஒரு செல்ஃபோனை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு செவிட்டு மிஷினை மாட்டிக்கின்னு காதில் அவன் என்ன கேக்கிறான் ஏது கேக்கிறான்னே தெரியிறதில்லை அவங்கவங்க அப்படியே சுத்திகிட்டுருக்காங்க வானொலிங்கிறதே மறந்து போச்சு அன்னைக்கெல்லாம் கரண்ட்டு இல்லாமல் எப்போ பாட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்டுகிட்டுருப்போம் செய்தி என்ன இப்போலாம் பேப்பரு அந்த வசதிகள்லாம் வந்திருக்கு அப்போலாம் வானொலியில் செய்தி சொன்னால்தான் கேட்போம் அந்த செய்தியோட பாட்டு கேக்கிறதுக்கு சேனல்களில் வந்து அந்த எஃப்எம் அப்படின்னு ஒன்று வரும் அதெல்லாம் கேக்கிறதுக்கு ஆவலோட இருக்கேங்க